தமிழ் மொழியின் சிறப்பு தனிச்சிறப்புகள்னா எதெதுன்னு சொல்லாம்னா நம்ம நம்மதான்னு சொல்லலாங்க சேர சோழ பாண்டியன் மூணு வீரர்களை சொல்லலாம் அந்த வீரர்கள் சேர சோழ பாண்டியன் மீன் வந்து வில் அம்பு இந்தமாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு சின்னம் மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்க செந்தமிழ் அப்புறம் நல்லா நம்ம கவிதை எழுதுறது நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பற்றி சொன்னோம்னா நம்ம இருக்க வரலாற்றில் வெளிநாட்டுங்கள்ல இருக்கறவங்களுக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அதாவது என்ன சொல்கிறேன்னா இந்தமாதிரி இங்கிலிஷில் பேசறவங்க என்ன ஜஸ்ட்டு ஆங்கிலம் அது என்ன ஒரு பேருக்கு அதை சொல்லலாம் ஆனால் ஆனாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழ் கலாச்சாரம் படி எதுவுமே வராது தூயத்தமிழ் தூய்மையான தமிழ் நம்ம ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இப்போ கேரளா சைடு தமிழ் ஒருமாதிரி பேசுவாங்க மலையாளத்தில் அவங்க ஒரு விதமான தமிழ் பேசுவாங்க நாக்கு ஒருமாதிரி போகும் திருநெல்வேலியில் ல லே லேன்னு பேசுவாங்க சென்னையில் ஒருமாதிரி இழுத்து பேசுவானுங்க நம்ம தமிழா இந்தமாதிரி லோக்கல் ஏரியாவில் நார்மலாக பேசுவாங்க அந்தமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தமிழ் பாஷையில் ஒவ்வொரு மாதிரி இழுத்து இழுத்து பேசுற மாதிரி அதாவது இந்த நாக்கோட உச்சரிப்பு வந்து கொஞ்சம் இழுத்து போகிற மாதிரி இருக்கும் நார்மலாக போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்டன்ஸ் மேக்கிங் ஆகுங்க எப்படி சொல்லலாம் எனக்கு இந்தமாதிரி கவிதை எழுதுறவங்களை ரொம்ப பிடிக்கும் கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும் இந்தமாதிரி பரதநாட்டியம் கதக்களி இந்த மாதிரி தமிழோட கலாச்சாரங்கள்னா இன்னும் இதலாம் இருக்கும் சுவாரஸ்யமானதுலாம் நிறையா இருக்கு இன்னும் இருக்கு இதெல்லாம் வேணுமுன்னா முக்கியமானது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் பார்க்க பார்க்க லுக்காக இருக்கும் அப்டியே இன்ட்ரஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு பார்ப்போம் அதனால் இதெல்லாம் வந்து நான் தமிழ் கலாச்சாரம் சொல்லி நல்லா சிம்பிளாக சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஆகிய மொத்தம் இதெல்லாம் வந்து தமிழ் மொழியின் தனிச்சிறப்புகள்னும் சுவாரஸ்யமான கருத்துன்னும் நான் அடித்து சொல்வேன்